டிவி பெரிய டிவியா வாங்குனோம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டுதான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் ஓட்டுனோம் அப்புறம் அடுத்தது வந்து ரிமோட்டும் ஒர்க்கு ஆகல டிவியும் ஒர்க் ஆகல ஒரு சிலது எல்லாம் தேவ இல்லாதுலாம் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு கேட்டு கட்டி டிவி காரவங்கள்ட்ட போனோம் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு கடைக்கு எடுத்துன்னு போனால் அதெலாம் ஒன்றும் சரி பண்ண முடியாதும்மா அவளோ தான் இதுக்கு டைமு அப்படின்னு சொல்கிறாங்க அது நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிதான் வச்சுன்னு உட்காந்து பார்த்துண்டு இருக்கணும்